தமிழ்மொழி தமிழ்மொழி வந்து எல்லோருக்குமே ஒரு ரொம்ப பிடிச்ச மொழி தமிழ்மொழியை வந்து பண்டையகால மொழி அதுவும் இல்லாமல் ஆண்டாண்டுக்கும் போற்றப்பட்டு வருகின்ற மொழியாகவும் இது இருக்குதுன் தான் நான் நினைக்கிறேன் தமிழ்மொழி தமிழ் கலாச்சாரம் அந்த அடையாளத்தில் எந்த வித மாற்றமும் கிடையாது தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோடய மனசுலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படினா தமிழர் திருநாளை எடுத்துக்கோங்க பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல்னு பொங்கலில் மூணு வகையானது இருக்குது பொங்கல் தீவாளி எல்லாமேவு தமிழர் தி ரொம்ப ஒரு சிறப்பாக கொண்டாடுற ஒரு விழாவாக தான் இங்கே எல்லா இருக்குது தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டவர் இங்கே வரட்டுமே வெளிநாட்டவர் இங்கே வந்தால் ஒவ்வொரு பொண்ணும் இந்த சேலை கட்டிற்கிறதை பார்த்து தானும் ஆசைப்பட்டு அந்த சேலையை வாங்கி கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் வந்து அவங்களுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குது தமிழ் கலாச்சாரம் வந்து வெளிநாட்டவர் முதக்கொண்டு தமிழ் கலாச்சாரம் அவங்கள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படினு பார்க்கும் போது தமிழ் மொழி வந்து எவ்வளவு சிறப்பான மொழி இல்லையா தமிழ் பண்பாடும் இருக்கட்டும் தமிழ் கலாச்சாரமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷியம் பார்த்தோம் அப்படினா பொங்கல் பொங்கல் அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி பொங்கல் வச்சு கோலம் கோலம் போட்டு புது துடை புது புத்தாடை உடுத்தி பொங்கல் வச்சு சூரிய பகவானை கையெடுத்து கும்பிட்டு நம்ம அந்த பொங்கலை எல்லோருக்கு பரிமாறும் போது ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அதுதான் இருக்கிறதுலைவும் ரொம்ப ஒரு இதானது தமிழர் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் வந்து இந்தளவுக்கு ஒரு ஆண்டாண்டுக்கும் இந்த இதை வந்து பின்பற்ற ஒரு பக்குவத்தை நம்ம நம் தமிழர்களுக்கு கொடுத்துருக்கு அப்படினா அந்த கலாச்சாரம் வந்து அந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்கிறதுனால மட்டும் தான் இந்த தமிழ் கலாச்சாரம் இன்னமுட்டு வளர்ந்துட்டே இருக்குது இது ஒன்று போதும் எனக்கு ரொம்ப தமிழ் மொழி பிடிக்கும் தமிழ் கலாச்சாரம் ரொம்பவும் பிடிக்கும்